தமிழ்நாட்ல சுற்றுலா பயணிகள் வந்து போக கூடிய ஒரு முக்கியமான உணவகங்கள்னால் வந்து நிறையாவே இருக்குது இல்லை நம்ம பாரம்பரிய உணவு வகைகள்னு சொல்லும் போது சில உணவகங்கள் வந்து அவங்க வீட்டிலையே வந்து தயாரிக்க கூடிய காலை உணவுனு சொல்ல கூடிய இட்லி தோசை இந்த மாதிரி உணவு பொருட்கள் எல்லாமே வந்து தயாரிக்கிறாங்க அது எல்லாமே வந்து உணவகங்கள்ல வந்து கொடுக்குறாங்க நம்ம கலாச்சார முறைப்படி தயாரிக்க கூடிய அந்த இட்லி உண இட்லி சாம்பார் வட இதெல்லாமே வந்து நான் வந்து உணவகத்தில் வந்து கலாச்சார முறைப்படி செய்கிறாங்க அது எல்லாமே நல்லா சுற்றுலா பயணிகள் ஸோ போகக்கூடிய ஒரு முக்கியமான உணவகங்களாக க சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நிறையா உணவகங்கள் இருக்குது சில மாவட்டம்லாம் எடுத்துக்கிட்டால் ஏஎம் பிரியாணி பிரியாணி கடை இருக்குது லக்ஷ்மி ஹோட்டல் இருக்குது லக்ஷ்மி அப்படினு சொல்லிட்டு நிறையா உணவகங்கள் இருக்குது செல்வி மெஸ்னு சொல்லி ஒரு உணவகங்கள் இருக்குது அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அசைவ சாப்பாடே வந்து நம்ம கலாச்சார முறைப்படி நிறையா கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நிறையா உணவகங்கள் வந்து தமிழ்நாட்ல வந்து சுற்றுலா பயணிகள் வந்து கண்டிப்பாக போய் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு உணவகங்கள் தான் அது எல்லாமே நம்ம பாரம்பரியமாகவும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க நல்லா வித விதமான உணவு வகைகளும் வந்து அங்கே காணப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அங்கே நம்ம நிறைய உணவு வகைகள்ல வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க அதுவும் பார்த்தனா பாரம்பரிய முறையில் அங்கே இருக்க கூடிய சமையல் காரர்கள் வந்து தெளிவாக நம்மளுக்கு எந்த வித நோ நோயும் வராத அளவுக்கு பார்த்து பார்த்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க அதை சாப்பிடும் போது நம்மளுக்கும் ஒரு மன திருப்தி வந்து ஏற்படுது